ஹலோ கேஸு யூஸ் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப வருஷமா இருந்து இதனால பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் முட்டி வலி நிறையா கேன்சரு அது இது வருதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் நாங்கள் இதேதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் முட்டி வலி வருதுகிறாங்க பிரைன் கேன்சர் வருதுகிறாங்க நிறையா நோய்கள் வருதுன்னு சொல்லி நிறையா பேர் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க அதனால் நாங்கள் வலி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சில டைமு கேஸ் லீகேஜ் ஆகிறது விட்டுவிட்டு வெளியில் போகிறதுக்கும் பயமாக இருக்குது ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்